எனக்கு பிடிச்ச டிவி நிகழ்ச்சினு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் பிடிக்கும் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போ நிறையா பேர் புதுசு புதுசாக நிறையா இது லாங்குவேஜ்ஜில் பாடுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாடுவாங்க அந்த வெரைட்டி நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு அப்புறம் வந்து என்டர்டைமெண்ட்டாக இருக்கும் ஃபன் நடக்கும் எல்லாமே எல்லாமே அந்த ஒரு ஷோலேயே நடக்கிறங்காட்டி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாது இந்த சூப்பர் சிங்கரில் அதை நான் பார்க்கறங்காட்டி டைம் போகிறதே எனக்கு தெரியாது ஒவ்வொரு விஷயமும் நான் புதுசு புதுசாக கற்றுக்கலாம் அங்கேயிருந்து எப்படி என்ன பண்ணுறாங்க பாடுறது எப்படி பாடுறாங்க ஹை பிச் எப்படி எடுக்கிறாங்க லோ பிச் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொருத்தர் வெஸ்ட்டண்டிஸ் ரொம்பவுமே புதுசாக பாடுவாங்க அப்புறம் ஃபோக்கில் நிறையா பேர் இருப்பாங்க அப்புறம் வந்து ஜோனர் வேறு வேறு நிறையா ஜோன்லேருந்து வந்து இங்கே புதுசாக தமிழில் கற்றுட்டுப் பாடுவாங்க அது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாயிருக்கு சூப்பர் சிங்கர் பார்க்கறக்கு